நான் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் நான் வரைய ஆரம்பிச்சேன் அப்போ வந்து நான் வந்து எனக்கு அவ்வளோ வரைய ஆர்வம் இல்லை இருந்தாலும் நம்ம வரைந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வரைந்தேன் அப்போ வந்து ஏ நல்லா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் ஏ இங்கே பார் நான் இதுதான் வரைந்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அப்போ வந்து ஏ நல்லாயிருக்கு எப்படி வரைஞ்ச சூப்பராக வரைஞ்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சொன்னாங்க ஏ எனக்கு வரையிறது மேலே அவ்வளோ ஆர்வம் இருந்துருச்சு ஆனால் ஃபஸ்ட் டைமாக வரையிறம் எப்படி வரையிவோமோ தெரில நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பார்த்து சிரிப்பாளுங்களா நம்ம வரைந்த படத்தை பார்த்து அப்படின்னு நினைச்சேன் பார்த்தா யாரும் அப்படிலாம் பண்ணல ஏ நல்லாதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுதான் சொன்னாளுங்க ம் சரிடி சூப்பராக வரைந்திருக்க நான் அப்போ நான் இனிமேல் வரைய ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் ம் சரிடி வரைய ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சொன்னாங்க ம் சரி நான் இனிமேல் வரையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ம் ஓகே நீ நல்லாவே வரையிற நீ நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்க ம் ஓகேடி நான் வரைகிறேன் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாளுங்க எனக்கு வந்து பிடித்த ஆர்டிஸ்ட் வந்து என்னுடைய எனக்கு வந்து ரொம்ப பிடித்த ஆர்டிஸ்ட் வந்து மஹேந்திரவர்மா மஹேந்திரவர்மான்ற அவர் வந்து நல்லாவே பெயிண்ட் பண்ணி அவர் வந்து நல்லாவே வரைஞ் வரைஞ்சிருப்பார் அதனால எனக்கு வந்து அவர் வரைஞ்சிருக்கிறது பிடிக்கும் அதனால அவர்தான் எனக்கு வந்து பிடித்த ஆர்டிஸ்ட்டாக நான் வந்து பார்த்துருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி அவர் வரையிவார் இதனால வந்து எனக்கு வரைய ரொம்ப ஓவியங்கள் வரைவதில் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அவரை மாதிரி நம்மளும் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு